கிருஷ்ணகிரியில் இருக்கோம் மழை காலத்தில் எங்கள் ஊர் நல்ல மழை பெய்யும் மழை நீர் நாங்கள் சேமிக்கிறோம் பசங்கள் வெளி ஸ்கூல் போகும்போது மழை பெய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்ற நேரத்தில் நல்ல படியாக இருக்கும் மழை பெய்கிறது ஜில்லுனு இருக்கும் நல்ல மழை பெய்யும் அந்த தண்ணியை கூட நாங்கள் சேமிக்கிறோம்